நான் பயிற்றுமொழி வந்து எனக்கு பிடிச்ச மொழி வந்து தமிழ் நான் இதை வந்து நல்லா ஆர்வத்துடன் சூப்பராக அழகாக எழுதுவேன் எனக்கு வந்து எழுதுகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எழுதுகிறது வந்து நான் வந்து ரைட்டிங் ரைட்டிங்குனு வந்து அதிகமாக தமிழில் தான் அதிகமாக எழுதியிருக்கேன் இங்கிலீஷுலாம் அதிகமாக கிடையாது தமிழில் எழுதும்போது அது வந்து புரிஞ்சு படித்து நல்லா ஆர்வத்தோடு எழுதுவேன் அது எழுதுறதுக்குள்ளேயும் எனக்கு வந்து பேஜ் வந்து நல்லா நீட்டாக என்ஹேன்ஸாக இருக்கும் நான் எழுதும்போது எந்தவொரு டிஸ்டர்பன்ஸும் இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் எழுதுகிறதே நிப்பாட்டிடுவேன் எழுதுறதை நிப்பாட்டுறதுக்குள்ள எழுத்து வந்து நல்லா அழகாக இருக்கும் ஆனால் அழகாக இருந்தாலும் எழுதுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைரிலாம் அதிகமாக எழுதியிருக்கேன் எழுதக்குள்ளே சொந்த விஷயங்கள்லாம் நிறையா அதிகமாக எழுதியிருக்கேன் இன்னும் ஒன்று டைரி எழுதக்குள்ளே அதோடய ஸ்பேஸு நீளம் அகலம் இதலாம் விட்டு இடைவெளிலாம் விட்டு அதிகமாக எழுதியிருக்கேன் எழுதுவது எந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து எழுதுகிறதுனா அதிகமான நீட்னஸ்ஸு ரைட்டிங் ஹேன்ட் ரைட்டிங்கி ஒர்க்கிங் வந்து அதிகமாக இருக்கக்குள்ளே அதை வந்து எழுதுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பயும் நான் அதெல்லாம் பார்க்காம டைம் கரெக்டாக முடிக்கணும் என்கிறதுக்காக எழுதுகிறதுன்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அதிகமாக தமிழ் லேங்குவேஜில் தான் எழுதியிருக்கேன் தமிழ் லேங்குவேஜிங்கிறதுக்குள்ளே அது வந்து பயிற்றுமொழி தமிழ்ங்கிறதுனால அதிகமாக சின்ன வயசுலந்து தமிழ்தான் அதிகமாக ரொம்ப புடிச்சதுலாம் தமிழ் எழுதுகிறதுக்குள்ள அது வந்து அது உடைய இலக்கணமும் அதனுடைய செய்யுள் அதனுடைய உரைநடை மற்றும் அதனோடய தினத்தந்தி இந்தமாதிரி செய்திகள் மூலமாகவும் நிறையா எழுதியிருக்கேன் இந்தமாரி சமூக வலைத்தளங்கள் மூலிமா அதில் கிடைக்கிற பதில்லாம் அதிகமாக டைரியில் நோட் பண்ணி எழுதியிருக்கேன் டைரியில் நோட் பண்ணி எழுதக்குள்ளே அதில் வர ஒவ்வொரு ஒரு கருத்தும் அதோடய அர்த்தமும் நல்லா புரிஞ்சு தான் எழுதிட்ருக்கேன் எழுதக்குள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸுங்கிற வரும்போது டிஸ்டர்பனுஸுலாம் அதல்லாம் வந்தாக்கூட அது தனியாக டைம் லெஸ் ஒதுக்கிப் பண்ணி அது எழுதியிருக்கேன் இப்படி எழுதுறதுக்குள்ளே ஒவ்வொரு ஆர்வமாக எழுதும்போது கிடைக்கிற ஒவ்வொரு ஒரு ஒரு கருத்துக்களும் இன்னொன்று அதோடய வேறுபாடும் தனித்தன்மையாக பிரிகிறது அப்படி பிரிகிறனால எனக்கு வந்து எழுதுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் எழுதுகிறது தான்ங்க எனக்கு வந்து ஹேன்ட் ரைட்டிங் எழுத்து வந்து நல்லா இருக்கும் எழுதுகிறது வந்து அது வந்து ரைட்டாக அப்றம் தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும் என்றே ஆசைப்படுவேன் புரியிறதுனால தான் அதோடய கருத்து வந்து புரிகிறது புரியும்போது இது வந்து எழுத்து வந்து ரொம்ப அழகாக வருது ஒரு எழுத்தை எழுதுறோம்னா அதுக்கான அர்த்தம் அதோடைய தமிழோன்னோடைய இலக்கணம் அதோடய செய்யுள் இப்படி இருந்தாலும் புரிகிறதுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் புரிகிறதுங்கிறத விட தமிழ் வந்து ஈஸியாக இருக்கணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சில பேருக்கு அதலாம் வேறு லேங்குவேஜியோட தமிழ்நாட்டில் மட்டுந்தான் வேறு லேங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கனு அர்த்தம் இல்லை தமிழ்நாட்லேயும் வெளில உள்ளவங்களும் இதில் அதிகமாக தமிழ் தான் யூஸ் பண்ணுறாங்க தமிழில் எழுதும்போது தமிழோடைய செய்யுள் உரைநடை இலக்கணம் இலக்கியம் இப்படி அதிகமாக கிடைக்கிது அதில் கெடைக்கிறதுனால அதோடய தமிழோடய வாக்கியம் வந்து சில பேருக்கு புரிய மாட்டேங்குது பொதுவாக ஹிந்தி இவங்களுக்குல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த லேங்குவேஜை கற்றுக்கிறதுங்கறது தமிழ்நாட்டில் பொருத்த வரைக்கும் தமிழுங்கிறது வந்து தூய தமிழாக தான் இருக்குது ஆனால் தூய தமிழ்ங்கிறது எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்களாங்கிறதே டவுட்டு தான் அது தூயதமிழ் பேசுறது என்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால எனக்குப் புடிச்சது வந்து தமிழ் தான் தமிழில் வந்து எழுதுகிறது வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் இருந்து சிக்ஸ்த்து டு டுவெல் இதலாம் தமிழ்லேயே தான் எழுதியிருக்கேன் தமிழில் எழுதுகிறது வந்து டைரிலேருந்து கட்டுரை இதலாம் நல்லா பிரைஸ் பெற்றுருக்கேன் கட்டுரை எழுதுகிறது வந்து தமிழில் முக்கியமானது அதோடைய எழுத்தும் அதோடய நீளமும் அதனுடைய அகலமும் தான் அதோடு அதனுடைய அழகை குறிக்கும் அதனால தமிழ் இன்றி எதுவும் இல்லைங்கிறதான் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்குத் தெரியும் அதனால தமிழ்ங்கிறது மிக மிக முக்கியமாக எனக்கு வந்து பிடிக்கும் இதனால தன்னை அதிகமாக வந்து எழுதக்குள்ளே கருத்துகள்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் அதிகமாக எழுதி நோட் பண்ணி வைக்கிறதான் என்னோடய வேலையே எதாவதும் ஒரு சின்ன இது கெடைச்சாலும் கருத்து கெடைச்சாலும் தமிழில் உள்ள உரைநடையாக இருக்கலாம் இலக்கணமாக இருக்கலாம் செய்யுளாக இருக்கலாம் அதனுடைய ஓவியமாக அதை நான் வரைஞ்சி தமிழில் வந்து எழுதி வெச்சுப்பேன் என் டைரியில் அப்படி எழுதி வைக்கிறதுனால எனக்கு வந்து அதோடய மனப்பாடம் இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்ங்கிறது வந்து ஒரு ஒருரோத்தங்களோடே உயிர்மொழின்னுலாம் சொல்லலாம் ஆனால் அது வந்து அவங்களோட பயிற்று மொழியாகவும் இருக்குது இன்னும் ஒன்று உயிர்மெய் எழுத்துக்களாகவும் இருக்குது இதை எழுதுகிறதுனால தமிழ் வந்து எனக்கு வந்து மிகவும் பிடிக்கும் தமிழ் வந்து எழுதும்போது அவுங்களுக்கு கிடைக்கிற ஆர்வம் வந்து அதிகமாதான் இருக்குமே தவிர குறைவா இருக்காது அதனால தமிழ் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு புடிக்கிதுங்கிற ஒரு வேர்டு நான் சொல்கிறேன் தேங்க்யூ